ஸோ நான் ஒரு ஆர்ட்டிஸ்ட்னு நிறையா பிக்சர்ஸ்லா என்ன பண்ணுவேன் ட்ரா பண்ணுவேன் வரைவேன் ஆனால் அதில் வந்து என்னை விட ஸோ அதை பார்த்த மகிழ்ச்சி அடைஞ்சவங்க வந்து ஸோ இதை நல்லா செஞ்சுருக்கீங்க இது எப்படி தான் உங்களால் பண்ண முடிஞ்சுது ரியல்லி கிரேட் சமையா செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அவங்களா வந்து என்ன சொல்லும்போது நம்மலா அந்த அளவுக்கு செஞ்சுருக்கோம் அங்கே எதோ அப்போ ஒரு சும்மா இருக்கோம் அப்படின்னு செஞ்சுட்டு வரைஞ்சா ஸோ அது வந்து இந்த அளவுக்கு புகழ்பெற்று எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு சிறப்புமிக்கதாக இருந்துருக்குது அப்படின்னு சொல்லும்போது தன்னையும் அறியாமல் ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது அது போல் நீங்களும் என்ன பண்ணணுன்னா அந்தமாதிரி ஒரு திறனை வந்து வழத்துக்கங்க அந்தமாதிரி வந்து ஓவியத்தை வந்து வரையும் தன்மையை வந்து கற்றுக்குங்க அதை வந்து இப்போ நம்ம நினைக்கிறோம் இப்போ சும்மா தான இருக்கோம் நம்ம ஏன் அதை வரைஞ்சி கிடக்கணும் ஆனால் இதை நீங்க வரையிறத வந்து நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் மற்றவர்களுக்கு பிடிக்கும் தன்மையை வந்து அதை கொடுக்கலாம் இதை வந்து இது இதுவே வந்து உங்களுடைய வாழ்க்கை திறனுக்கு வந்து உங்கள் திறனை வளர்த்துக்குறதுக்கு நீங்கள் ஒரு ஃபியூசரில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இதுவே வந்து வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் உங்களுக்கு அமையும் அதுப்பேர் வந்து எல்லோரும் வந்து இந்தமாரி வந்து பயன்படுத்துங்கள்